ஹலோ இதுவா மா முனியாண்டி விலாஸா ஆ இப்போ தான் சார் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மூணு மட்டன் பிரியாணி ஆர்டரு போட்டிருந்தோம் வந்துருச்சு நல்லா இருந்துச்சு இன்னொரு மட்டன் பிரியாணி ஆர்டரு போடலாம் அப்படின்னு அதுதான் கால் பண்ணிணேன் இப்போ நான் உங்களுக்கு தான் கால் பண்ணணுமா இல்லை நேரா ஸ்விக்கிக்கே கால் பண்ணிக்கலாமா எப்படி ஓகே சார் இப்போ ஓகே ஏ முன்னூறுனால் ஒன்று வேணாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஆர்டரு எடுத்துக்கோங்க மட்டன் பிரியாணி ஒரு மூணு மூணு போட்டுக்கோங்க இப்போது வந்து அதே மட்டன் பிரியாணி அதே டேஸ்ட்டில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து போட்டி இருக்கா போட்டி இருந்தால் போட்டி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஈரல் இந்த மாதிரி சைடீஷ் வேறு என்ன இருக்குது இது ஓகே அந்த க்ரேவிலாம் இருந்தால் என்ன க்ரேவி அதுக்கு ஏற்ற மாதிரி எது நல்லா இருக்குமோ அது போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு என்ன பில்லெலாம் எவ்வளோ ஆவும் அதே ரேட்டுக்கு தான சார் வேறு எதுவும் கூடெல்லாம் வராதா இல்லை நம்ப திருப்பியும் வாங்கறோம் எதனா ஆஃபரு கீஃபரு போட்டால் நல்லா இருக்கும்ல ஓகே சார் ஓகே சார் இப்போ சரி ஆ அப்போ இந்த ஆர்டரு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மட்டன் பிரியாணி மூணு மட்டன் பிரியாணி போட்டி அப்புறோம் செமி க்ரேவி ஏதா ஒன்று போட்டுக்கோங்க அவ்வளோ தான் அவ்வளோ தான் ஆர்டரு பில்லு போட்டீங்கன்னால் சேம் அதே அட்ரஸ்க்கே அம்ச்சு விட்ருங்க சார் அட்ரஸ்க்கு அம்ச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ம் நன்றி நன்றி சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி